உங்கள் சொந்த ஊர் அல்லது நகரத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது அதை நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள் அப்படின்னு கொஸின் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கள் ஊரில் வந்து ஒகேனக்கல் டேம் நிறைய விஷயம் இருக்கு அதில் ரெண்டு மட்டும் சொல்கிறேன் ஒகேனக்கல் டேம் ஒகேனக்கல் டேம் வந்து அங்கே போனால் குளிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இன்னும் ஜாலியாக இருக்கலாம் குளிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து அப்படியே மீன் அந்த குளிரில் குளிச்சுட்டு வந்து மீனை சுட சுட போட்டு சேல் பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காகவே அங்கே போகணுன்னு தோணும் அந்த மாதிரி வந்து அப்படியாப்பட்ட ஒரு பிளேஸ் வந்து அந்த ஒகேனக்கல் டேம் அந்த பிளேஸ் போகிறதுனா போனால் ஜாலியாக இருக்கும் பயங்கர ஜாலியாக இருக்கும் அதுக்காகவே அங்கே போகணுன்னு தோணும் அடுத்ததாக இன்னொரு பிளேஸ் வந்து தருமபுரியில் இருக்க அதியமான் கோட்டை இந்த கோட்டை எதுவும் இருக்காது பட் வந்து அதியமானுக்கு அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த மாதிரி அந்த பிளேஸே வந்து எங்கள் ஊர் தான் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் அதனால அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸ் வந்து பாக்கிறத உள்ளே போய்ட்டு பார்த்து நல்லாயிருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸை வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஃபீல்லிருக்கும் அது தான் இதனால இதை வந்து இதை தான் இந்த ரெண்டு விஷயம் வந்து எங்கூரில் வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய இருக்கு பட் நான் இந்த ரெண்டு தான் சொல்லியிருக்கேன்